குடும்ப வாழ்க்கையில் வந்து தொழில்நுட்பம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுதான் இருக்குது முன்னாடியெல்லாம் ரொம்பவே உழைப்பு கடினமாக இருந்தாலும் அதேமாதிரி உடம்பும் அந்தளவுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால அந்தக் காலத்தில் எல்லாருமே தொழில் வந்து சகஜமாக போய்ட்டு இருந்திச்சு ஆனால் இந்தக் காலத்தைப் பொருத்தவரைக்கும் அப்படி எதுவும் இல்லை ஏன்னா ரொம்பவே தொழில்நுட்பம் இல்லை எல்லாமே ரொம்ப நவீன முறையில் போய்ட்டு இருக்கிறதுனால அது ரொம்பவே கஷ்டமானதாக ஒன்றாதான் இருக்குது அதனால நிறைய குடும்ப வாழ்க்கைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குறதுனால அது கொஞ்சம் சிக்கலான ஒரு வழிமுறையாகவே இருக்குது ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குதுனா எப்படி சொல்லணும்னா பொதுவாக எங்கேயுமே இளைஞர்களுக்கான வேலை பெண்களுக்கான வேலை ரொம்ப அதிகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது அதனால குடும்ப வாழ்க்கையில் தொழில்நுட்பம் வந்து ரொம்பவே ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்குதுங்கிறதுதான் உண்மை அதனால் இதனால் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தொழில்நுட்பம் வந்து பெரிய வகையில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுவந்து மக்களால் உடம்பு சூழ்நிலையை வந்து எடுத்துக் கொடுக்காத ஒரு காரணத்தால் அது இன்னும் அதிகமாக மேலே மேலே தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு மனித உடம்பு உழைப்பு அது எதுவுமே ஒத்துழைக்காததுதான் ஒரு காரணமாக இருக்குது